அதுக்கு நிறைய லைக் வரும் கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் பார்க்கறத்துக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுமாதிரி நிறைய ஃபோட்டோஸை நான் ஸ்டோரி போட்டுருக்கேன் எனக்கு நிறைய லைக் வந்திருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது